ஆ சொல்லுங்க

ஓகே மேம் என்ன ஸ்டீட் நீங்கள் என்ன ஸ்டீட் எந்த ஏரியா நீங்கள் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே மேம் இதில் ஸ்ட்ரீட்ஸெலாம் இருக்கே மேம் என்ன ஸ்ட்ரீட் செகேண்டாக ஃபஸ்ட்டா நீங்கள் உங்கள் வீட்டு நம்பரெலாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆ ஓகே ஓகே மேம் இப்போ நாங்கள் கொஞ்சம் வேறு ஒருத்தவர்களுக்கு போட போயிருக்காங்க அதனால வந்து இப்போ எப்படியும் அவங்க வந்ததுக்கப்புறமாக தான் உங்களுக்கு போடுவாங்க மேம் லைனு ம் அப்படி சொல்கிறிங்களா அதுவும் கரெக்ட்டு அது கரெக்ட்டு தான் மேம் நீங்கள் சொல்வது ஓகே பட் ஆனால் இங்கே வந்து அனுப்புறத்துக்கு ஆள் இல்லைங்க ஸோ அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க இந்த இபி கனெக்ட் கொடுக்கறதுக்காக ம் அப்படிங்களா மேம் நான் இது இருங்க நாங்கள் வந்து அவங்க ஆள் போயிருக்காங்க நான் அவர்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அவங்க எப்போ வருவாங்க என்னன்ட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கறவங்க ப்ராசஸெலாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்களா என்னன்ன ப்ராசஸ் இருக்குதுனு எவ் அமௌண்ட் பே பண்ணணும் அதுவும் ஓ இல்லை மேம் நீங்க ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணிட்டிங்க அப்படின்னா ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பே பண்ணிட்டிங்கன்னால் நான் உடனே கூட உங்களுக்கு அனுப்பி விட்டுடறேன் இப்போ வந்தாங்கன்னால் கூட நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுர்றேன் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடறிங்களா ஆஃபீஸில் வந்துட்டு அப்படிங்களாம்மா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பே பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நான் உங்கள் கூடவே ஒருத்தரை அனுப்பி விட்டேன்னால் அவங்க வந்து என்னென்ன ப்ராசஸ் அதாவது எங்கெங்கே இருந்து லைன் வருது அப்படின்றதுலாம் செக் பண்ணிவிட்டு ஏனால் அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கூட தெரியல நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லை மேம் எங்கள் ஆஃபீஸ் வந்து நீங்கள் இருக்கிங்க பார்த்திங்களா அந்த ந அந்த ஸ்டீட்டுக்கு வந்திங்கன்னால் வந்து காமராஜர் நகர் அப்டின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் இல்லைங்க வெளியே போயிருக்கிறதுனால நாங்கள் அனுப்ப முடியாதுல்லை அதனால சொல்கிறேன் யாராது இருந்தாங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோங்க அனுப்பு எங்களுக்கும் அது ஒரு வேலை தானேங்க நீங்க வந்து ஸ்டாட்டிங் வந்து தௌசண்ட் ருப்பிஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸ் எல்லாமே சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் நீங்கள் மந்த்லி மந்த்லி வந்து டூ ஃபிஃப்ட்டி டூ டென் தான் நாங்கள் வாங்குவோம் நீங்க பாக்ஸ் இல்லைங்க பாக்ஸ் நாங்கள் போடணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாக்ஸெலாம் வச்சுருந்திங்கன்னா கூட அதில் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே உங்களுக்கு ஆ ஆமாம்மா ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை உங்களுக்கு மட்டும் தான் போட்டு கொடுத்துருவாங்க அது என்ன மேம் ஃப்ரீ சைஸ் தான் மேம் போடுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃப்ரீ சைஸ் தான் போடுவாங்க ஆனால் அதுக்கு தகுந்தமாதிரி சார்ஜ் பண்ணிப்பாங்க ஃப்ரீ சைஸ்னால் கொஞ்சம் அதிகமாக ஆகும்

ஆ இபி அட்டைலாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு எல்லாம் கையில் கொடுத்துருவாங்க இல்லல்லை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் பட் நீங்கள் வந்து பூட்டும் போது அவர்களுக்கு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிப்போம் காசை ஆமாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிண ஒன் வீக்கில் உங்களுக்கு கால் எல்லாமே வந்துடும் அது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுங்கம்மா நீங்கள் வந்து கொடுக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணிடுங்க ஏனால் இப்போ லன்ச் டைம்மோடு கிளம்பிருவாங்க நாங்கள் ஒரு ஃபோர் ஓ க்ளாக் போல் நீங்கள் வந்துட்டிங்கன்னால் கொடுத்துட்டு போயிடுங்க மேபி அதுக்குள்ளே வந்துட்டால் கூட நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விட்டுடறோம் ஓகேங்களா

ஒரு ஃபோர் ஓ க்ளாக் போல் வர்றீங்களா ம் ஆ இருப்பாங்க நாங்கள் இல்லைன்னா கூட ஸ்டாஃப் யாராவது இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி சைன் பண்ணி அந்த ரெசிப்ட் வாங்கிக்கோங்க ஆ போட்டு கொடுத்துருவாங்க இல்லை இல்லை வந்துடுவாங்க நீங்கள் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு நான் அவர்களுக்கு கால் பண்ணி கேட்கறேன் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஆறு மணிக்கு வந்தால்கூட நான் உங்கள் வீடுக்கு உடனே டேரெக்ட்டாக அனுப்பி விட்டுடறேன் சரி நாங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அனுப்புவோம் ஆளை அதனால் தான் சொல்கிறேன் நான் ஓகே மேம் ஓகே ஓகே ஆ ஓகே மேம் வந்தோடன்னே அனுப்ப சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேம்மா தேங்க்யூ ஆ ஓகே தேங்க்யூ